இப்போ என் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்திங்கன்னா நான் ஒரு கடையில் போய்விட்டு ஒரு பேன்ட் எடுத்தேன் பேன்ட் எடுத்து ஒரு ஒரு வாரம் கூட போடலை அது அப்படியே நூல் வெளியாகிடிச்சி அது மாரி பாலிஸ்டர் மாதிரி இருக்குது அது சுத்தமாக நல்லாவே இல்லை அது ஏன்டா எடுத்தோம்ங்கிற மாதிரி ஆகிடிச்சி அந்த கடையில் போய் அதுக்கப்புறம் அந்த பேன்டை தூக்கி போட்டு அப்புறம் வேறு கடையில்தான் போய் எடுத்தேன் அதுதான் என்னோட நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு